விளையாட்டை தொழிலா நினைத்தது பிடி மாஸ்டர் தான் ஏன் அப்படின்னால் குழந்தைகளுக்கு விளையாட்டை சொல்லிக் கொடுத்து குழந்தைங்களோட வளர்ச்சி காரணமாக பிடி பிடி மாஸ்டர் தான் மாணவர்கள் பள்ளி விளையாட்டுகளில் அதிகமாக பங்கு கொள்கிறாங்க ஆண் பெண் ஆங்காங்கே பள்ளிகளுக்கு சென்று மற்ற பள்ளிகளுக்கும் சென்று பயிற்சி அளித்து வின் பெற்று வராங்க அதுக்கு முன்னாடி ஆண் பிள்ளை மட்டும் தான் விளையாட்டு போட்டிகளில் கபடி குண்டு எறிதல் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயம் கயிறு தாண்டுதல் எல்லாம் விளையாடிகிட்ருந்தாங்க இப்போது பொம்பளை பிள்ளைங்களும் குண்டு எறிகிறாங்க கயிறு தாண்டுகிறாங்க நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடுகிறாங்க எல்லா விளையாட்டுலேயும் வின் பண்ணி வெளியிலேயும் போய் பரிசுகள் எல்லாம் வாங்கிகிட்டு வராங்க ஆணு பெண் ரெண்டு பேருமே வெளியில் போய் பரிசுகளை வாங்கி வின் பண்ணிகிட்டு வராங்க இதை ஒரு ஆர்வத்துடன் பொம்பளை பிள்ளைங்களும் வெளி வெளி மாநிலங்களுக்கு சென்று நல்ல கோல்டு மெடல் எல்லாம் வாங்கிகிட்டு வராங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பிடி சாரு தான் குழந்தைகளுக்கு ஆர்வத்தை ஊட்டி நல்ல பயிற்சி அளித்து குழந்தைகளுக்கான நல்ல வளர்ச்சிகளை அளித்து பிடி சார் வெச்சுருக்காங்க இதுக்கு என்ன காரணனா குழந்தைகளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் உள்ளது பெண்களை வீட்டில் முடக்கி போடாமல் விளையாட்டு போட்டிகளில் ஆவணம் செய்து ஆங்காங்கே வெளிநாட்டுகளுக்கு போய் கோல்டு மெடலெலாம் வாங்கிகிட்டு வந்து ஊ ஊரையும் நாட்டையும் பெருமைப்படுத்துகிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் பிடி சார் தான் என்று நினைக்கிறேன்